தமிழ் முக்கியம் தான் சின்ன பிள்ளைங்களுக்கு கற்பிக்கிறது முக்கியம் ஏன்னா அவங்களுக்கு தமிழைப் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நாலெட்ஜ் வேணும் அதே இல்லாமல் தமிழை மட்டுமே சொல்லிக் கொடுக்குறது தமிழ்ல மட்டுமே கற்றுக்குறது லார்ன் பண்ணுறது வந்து முக்கியம் இல்லை ஏன்னா மற்ற படிப்பு நம்ம வெளியப் போகறோம் வெளி ஸ்டேட்டுக்கு போகறோம் அப்படின்னா தமிழை விட மற்ற லேங்க்வேஜ் தான் அங்கே பேசுவாங்க எல்லாம் இடத்துலயுமே இப்போ இந்தியாக்குள்ளே எல்லாம் இடத்துலயுமே ஹிந்தி தான் அதிகமாக பேசுகிறாங்க அதை விட்டு நம்ம வெளியப் போனால் இங்கிலிஷ் தான் பேசுவாங்க இப்போ நம்ம தமிழ்ல போய் யார்கிட்டயும் பேசிக்கிட்டுருக்க முடியாது இங்கிலிஷ் நாலெட்ஜ் இருந்தால் கூட யார்கிட்டயா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் ஆனால் தமிழ் மட்டும் வச்சு பேசிட்டுருக்க முடியாது அதே இல்லாமல் தமிழும் நம்மளுக்கு தேவை ஏன்னா நம்மளோட தா நம்மளோட தாய் மொழி வந்து விட்டுக்கொடுக்கக் கூடாது அந்த தாய் மொழி பற்றின ஒரு ஒரு அறிவு நம்மளுக்கு இருக்கணும் அதை பற்றின நாலேஜ் இருந்தால்தான் வெளியில போய் யாராவது நம்மளை தமிழ் கேட்கும்மோது தமிழைப் பற்றின ஒரு இலக்கிய இதோ அந்த தமிழைப் பற்றின ஒரு எல்லாம் இதுவுமே நம்ம சொல்லுறத்துக்கான ஒரு இது இருக்கணும் தமிழைக் கற்றுக்குடுக்கணும் ஆனால் தமிழை மட்டுமே கற்றுக்குடுக்கக் கூடாது அப்புறோம் ஸ்கூல் சைட்லையும் கொஞ்சம் இந்த ஹிந்தி இங்கிலிஷ்லாம் நல்லா கொண்டு வந்துவிட்டாங்க இருந்தாலுமே அந்த தமிழோட இது வந்து அது ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த இங்கிலிஸோட இது நல்லா சொல்லிக் கொடுத்தா அவங்க அடுத்தது ஹையர் செகண்டரிக்கோ இல்லை யூஜி பிஜி படிக்கப் போகறதுக்கோ காலேஜஸ் படிக்க போம்போது எல்லாம் சப்ஜெக்ட்டுமே இங்கிலிஸில்தான் இருக்கும் தமிழ்ல எதுவுமே இருக்காது அதை அவங்க வந்து இப்போ தமிழ் மீடியத்தில் ரொம்ப தமிழாக படிச்சிட்டுறவங்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்ட்டமா இருக்கும் இங்கிலிஸில் டக்குன்னு மாறுறதுக்கு அந்த இங்கிலிஷ் வந்து முதலருந்தே அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டே இருந்தால் அந்த இங்கிலிஸோட அந்த லாங்க்வேஜோட எல்லாமே தெரிஞ்சிக்கிட்டு அவங்க லார்ன் பண்ணிகிருக்குபோது அவங்க படிக்கறதுக்கும் அதோட இது ஈஸியாக இருக்கும் அப்புறோம் வந்து இப்போ ஜாப்க்கு போகறோம் அப்படினா எல்லாம் இடத்துலயுமே இங்கிலிஷ் தான் இப்போ இங்கிலிஷ் இல்லைனா ஜாப்பில் எந்த ஜாப்க்குமே வேலைக்கு போக முடியாது இங்கிலிஸோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்க போய்தான் அவங்க வேலையில ஒழுங்காக எடுப்பாங்க ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு ஃபிரெஷராக உள்ள போகறிங்கனாலும் இங்கிலிஷ் லாங்க்வேஜ் வேணும் எக்ஸ்பிரியன்ஸாக போனாலும் இங்கிலிஷ் லாங்க்வேஜ் வேணும் இப்போ படிக்கிற நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்லருந்து எல்லாத்துலையுமே இங்கிலிஸோட இது தான் அதிகமாக இருக்கும் தமிழோட லாங்க்வேஜோட ஆப்பு அந்தமாதிரி வெப்சைட்ஸ் எதுவுமே அதிகமாக இருக்காது எ எதை எல்லாத்தையும் கிரேட் பண்ணுறதுமே இங்கிலிஷில்தான் பண்ணுவாங்க அதனால் தமிழ் வேணும் அது வந்து ரொம்ப இம்பார்டென்ஸ் கொடுக்காம இங்கிலிஸ்க்கு அதிகமாக கொடுத்து நம்ம இது பண்ணலாம்